நியூஸ்பேப்பர்ல வர்றது எல்லாமே மக் மக்களோடய விமர்சனங்களும் அப்புறம் ஒரு செய்தியாளர் வந்து ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு போறதனால மட்டும் தான் வந்து செய்தியில வந்து அது வருது ஆனால் அது வந்து நிஜம் கிடையாது மக்கள் வந்து எவ்வளோ விமர்சனம் கொடுப்பாங்க எனக்கு வந்து ஒரு விமர்சனம் நல்லாயிருக்கு அப்படின்னா அது வந்து இன்னொருத்தருக்கு வந்து பொய்யானதாக இருக்கும் ஏன்னா அவங்களோடய பக்கத்துலேருந்து பார்க்கம்போது என்னோடய பக்கம் வந்து தப்பாக தெரியும் இதுவே என்னோடய பக்கத்துலேருந்து பார்க்கம்போது அவங்களோட பக்கம் வந்து தப்பாகதான் தெரியும் அதனால நியூஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கிடையாது நியூஸ்ல வர்றது அவங்க வந்து இன்னக்கு ஒரு நியூஸ் கொடுப்பாங்க ஆனால் அதையே பிடிச்சின்னு அவங்க வந்து தொங்கிகின்னு இருக்க மாட்டாங்க நாளைக்கு நாளான்னைக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டு போயின்னே இருந்திருவாங்க நிஜம் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து நெலைச்சி நிக்கிறது அதனால நிஜத்துக்கும் செய்திக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது செய்தியில வந்து ஒரு நியூஸ் தப்பா போட்டுவிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆமாம் தப்பு அப்படின்ட்டு அவங்க ரிலாக்ஸாக சொல்லிட்டு போயின்னே இருந்திருவாங்க ஆனால் நம்ம வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு ஆமாம் நான் பொய்தான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பொய் அப்படின்றதுக்கு அவ்வளோ வேல்யூவானது நிஜம் வந்து எப்பவுமே நம்மள வந்து காப்பாற்றும் ஆனால் பொய்யின்றது வந்து எப்பவுமே யாரையுமே காப்பாற்றவே காப்பாற்றாது பொய்யான விஷயத்த வந்து நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் பொய்யான நியூஸ் வந்து ஒரு இடத்துல வருது அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து பொய்யான வாக்குமூலம் தான் இருக்கும் அந்த பொய்யான வாக்குமூலத்தை கொடுக்குறவுங்க வந்து அவங்களுக்கு சாதகமாகதான் அவங்க வந்து அந்த பொய்யான வாக்குமூலத்தையே கொடுப்பாங்க உண்மையான இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து தப்பானதாக சொல்லுவாங்க ஆனால் அந்த உண்மையான பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம விசாரித்தா மட்டும் தான் அதில் இருக்கிற உண்மையே வந்து தெரியும் இவங்க வந்து என்னென்ன தப்பு செஞ்சாங்க இவங்க ஏன் அந்த வாக்குமூலத்தை கொடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியும் ஆனால் சமூகத்தை வந்து இது ரொம்பவே பாதிக்கிறது தான் ஒரு பொய்யை சொல்லுறாங்க ஆனால் அந்த பொய்யை வந்து பொய்யின்னு கண்டுபிடிச்சா கூட இல்லை அப்படின்ற மாதிரி சாதிக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நியூஸ்பேப்பர்லையே நிறைய பொய்யானதுதான் வருது மக்களோடய விமர்சனங்களை போடுறாங்க இவங்க அப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க ஆனால் அவங்க அப்படி சொன்னாங்களான்னு அவங்களை கேட்டால்தான் தெரியும் அதனால் நியூஸ்ல வர்றது அவ்வளோ நம்பாதீங்க நியூஸ்பேப்பர்ல வந்து நிறைய வரதான் செய்யும் இல் ஆனால் இங்கே நியூஸ்பேப்பர்ல எல்லாமே பொய்யின்னு சொல்ல முடியாது நியூஸ்பேப்பர்ல வர ஒரு சில விஷயங்கள் உண்மையானதாகவும் இருக்குது அதனால் நம்புறதை ஒழுங்காக பார்த்து நம்புங்க எதுவும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர விசாரிச்சு ஆய்வு பண்ணி தெரிஞ்சிக்கிட்டு அதை வந்து சரியாக செய்யிங்க எடுத்தவொடன்னே இவங்க அதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்க இங்கே அது வந்தது அதனால் இது உண்மைதான் அப்படின்னு மட்டும் அதை வந்து நம்ம நம்பவே கூடாது நம்ம பொய் சொல்லுறதுனாலையோ இல்லை ஒரு நியூஸ் தப்பாக பரவுறதனாலையோ அது வந்து சமூகத்தை கண்டிப்பாக பாதிக்கதான் செய்யும் தப்பான ஒரு நியூஸ்னால எத் எவ்வளோ பேர் வந்து பாதிச்சிருக்காங்க அது வந்து நம்மளோட சொஸைட்டியையும் பாதிக்கும் நம்மளோட ஊர் நாடு சமூகம் எல்லாத்தையுமே அது வந்து பாதிக்கதான் செய்யும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தப்பான நியூஸை வந்து பரப்பாமல் இருக்க வந்து செய்தியாளர்கள் வந்து ட்ரை பண்ணதான் செய்யணும் ஆனால் அவங்க தப் அதையும் மீறி அவங்களோட ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதனால அவங்க அதை செஞ்சிகிட்டுதான் இருப்பாங்க அதனால அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது நியூஸ்பேப்பர்ல வர்றது ஓரளவுக்கு உண்மைதான் ஆனால் இருந்தாலும் ஓரளவுக்கு பொய்யான தகவலும் வருது அந்த பொய்யான தகவலை கொடுக்குறவங்க பொய்யான தகவல் கொடுக்காம இருந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும் அதுதான் என்னோடய கருத்து நான் வந்து பொய்யான செய்தியை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அதே மாதிரி நேர்லகூட பார்த்தும் இருக்கேன் அவ்வளோ தான்